வயலில் இருக்கும் போது இந்த குயில் இது மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் புறாவைகூட பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வித்தியாசமான பறவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது இல்லை